ஹலோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு புதுசாக ஆள் சேர்த்து நீங்கள் ச வந்தவர் நீங்கள் தானே ரகுங்களா ஆ சரி அதுதான் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஒர்க்கு ஒர்க் பார்க்கற வேலை ஹைட்டாக இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்க ஆ ஹெல்மெட் முக்கியம் ரொம்ப ஹெல்மெட்டு பெல்ட் போட்டுக்கங்க சேஃப்டி பெல்ட் போட்டுக்கங்க

எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சேஃப்பாக பண்ணுங்க அப்போப்ப அப்டேட் பண்ணியிருங்க ஒர்க்லாம் ஆ நீங்கள் சொல்லியிருங்க அது மாதிரியே உங்கள் கூட வேலை பார்க்கறவரையும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கங்க ஹைட்டில் வேலை பார்க்கறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக வேலை பாருங்க அதே மாதிரி மெட்டீரியல்லாம் கரெக்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா மெட்டீரியல்லாம் கரெக்டாக இருக்கா ஆ கரெக்டாக வந்துருக்கான்றத எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வைங்க என்னென்ன மெட்டீரியல் வந்துருக்குன்றத என்கிட்ட ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணியிருங்க ஆ கூட வேலை பார்க்கறவங்களும் சேஃப்டியாக இருக்கணும் நீங்களும் ஹெல்மெட்டு மற்றபடி எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம சேஃப்டியாக வேலை பார்த்தா தான் இங்கே இருக்கலாம் ஆ அதுதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வேலை பாருங்க மற்றபடி மெட்டீரியல் என்னென்ன வந்துருக்கு என்னென்ன மிஸ்ஸாயிருக்கு எது வரல இல்லை எதுவும் வேணுமாங்கிறத கரெக்டாக சொல்லுங்க ஆ ஆ ஆ ரொம்ப சேஃப்டியாக ஒர்க் ஆ ஓகேங்க நான் பார்த்துட்டு என்னெங்கறத சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்த்திருக்கீங்களா இதே ஜாப் தான் வேலை பார்த்திருக்கீங்களா அப்போ இப்போ உங்களுக்கு இந்த இது என்ன பண்ணணும் எவ்வளோ ஹைட்டில் வேலை பார்க்கணுங்கறது நல்லா தெரியும் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் சரி ரைட் காண்ட்ராக்ட்லாம் எடுத்துருக்கீங்களா ஓகே சார் ஓகே ஓகே ஓகே சார் நான் சூப்பர்வைசரு மற்றபடி எவ்வளோ வந்துருக்கு என்னங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு மெட்டீரெல்லாம் என்ன எவ்வளோ எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஜெக்ட்டை முடிச்சுருங்க ஆ நான் இன்சென்டிவ் எவ்வளோ எவ்வளோங்கறது எவ்வளோன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருங்க நான் அதை எடுத்து பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சேஃப்டியாக வேலை பாருங்க ஹெல்மெட்டு முக்கியம் எல்லோரையும் போட ஹெல்மெட்டு ஹெல்மெட் போட்டுக்கங்க எல்லோரும் பா பார்த்துட்டு சொல்லுங்க ஆ தேங்க்ஸ்